எங்களுடைய சுற்றுப்புறம் அப்படின்னா வந்து எல்லாமே வில்லேஜு சைடுதாங்க அந்த சைடு வந்து அதிகமாக சுற்றுலாத்தலோமெலாம் இருக்காது அப்படி மீறி வந்தாங்க அப்படின்னா கோயில்களில் வந்து பார்த்தீன்னா நிறையா இருக்கும் அதேமாதிரி கோயில்குள்ளாற மண்டபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீன்னா இருக்கும் அங்கே தான் வந்து பார்த்தீன்னா அதிகமாக தங்க வைப்பாங்க வர வழியில ஏதாவது மழை அதுமாதிரி வந்து பார்த்தீன்னா ரொம்ப எ ஒரு எமெர்ஜென்சி அப்படின்னா அந்த மண்டபத்து உள்ளாற வந்து பார்த்தீன்னா எல்லாமே தங்கிக்கலாம் அங்கே வந்து கு ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்கும் ஒரு ஐம்பது அப்படின்னா ஒரு அறுபது பேர் வந்து பார்த்தீன்னா தங்குற மாதிரி தான் இருக்கும் பெரிய மண்டபலாம் வந்து பார்த்தீன்னா இல்லை கோயில் தான் வந்து பார்த்தீன்னா இது பண்ணலாம் அதேமாதிரி தேவையான இது வந்து பார்த்தீன்னா வசதிகள் வந்து சு செய்யப்படும் அதேமாதிரி சாப்பாடு அதேமாதிரி கொஞ்சம் உணவு எல்லாமே வந்து பார்த்தீன்னா கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டு வந்து அதுங்களை வந்து பார்த்தீன்னா தேவையான இதை கொடுப்போம் முக்கியமாக இந்த கொழந்தைகள் சிறு கொழந்தைகள் வந்து பார்த்தீன்னா அந்த பெரியவர்கள் வந்து பார்த்தீன்னா அதிகமாக அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து பார்த்தீன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கூட வெளிலருந்து வாங்கிட்டு வந்து கூட கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீன்னா கொஞ்சம் பார்த்துக்குவோம் சரிங்களா